நம்மளோட இந்திய பொருளாதார வளர்ச்சி இப்போ வந்து அதிகமாகதான் இருக்குது எந்தெந்த இடத்துல அதிகமாக நம்மளோட பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்குனால் மளிகை கடை மீன் கடை நிறைய இடத்துல இப்பெல்லாம் அதிகமாக தான் இருக்குது நம்மளோட இன்டர்நெட் பேங்கிங்கெல்லாம் இப்போ வந்ததுனால் நாங்களாம் முன்னாடி வந்து பேங்க்குக்கு போய் லைனில் நின்றுச் செலானை ஃபில் பண்ணி அப்போதுதான் கையில் காசெடுக்க முடியும் ஆனால் இப்பெலாம் அப்படி இல்லை ஈஸியாக நம்ம மொபைலேயே இருக்கிறதுனால ஒருத்தவர்களுக்கு ஒருத்தவர்களுக்கு அப்படியே ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட முடியுது நாங்கள் எங்கே போனாலும் வந்துச் சேஞ்சுக்கெல்லாம் இப்போ கஷ்டப்பட வேண்டியது இல்லை கரெக்டான அமௌண்டை நாங்கள் அப்படியே அந்த இதுக்கு க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி அமுச்சிடுறோம் அப்போது அவர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டிலே வந்து இந்த காசெல்லாம் போய்விடுது இங்கேயே வந்து காசை மிஸ் பண்ணிடுறதுக்கான வழி இல்லாமல் நாங்கள் வந்து ஈஸியாக அவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுறோம் பின்னே இந்த மாதிரி இருக்கிறதுனால அமௌண்டை அங்கே டக்குனு இப்போ கையில் எடுத்துகிட்டு போகலனாலும் அந்த இடத்துல எங்களுக்கு மொபைல் இருக்கிறதுனால ஈஸியாக நாங்கள் வந்து அவர்களுக்கு காசை அனுப்பிச்சிக்குறோம் இதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு டூ ருப்பீஸ் வந்து லாபமும் இருக்குது அவர்களுக்கு வந்து ஈஸியாக வந்து போய்விடுது